ஆ மேம் நெல் பயிரெலாம் எப்படி இருக்குதுங்க அதுதான் எப்படி போன வருஷம் வந்து எதுவுமே வர்லை பூச்சியெலாம் வச்சு ஒரு இதுவாக இருந்தது இப்போ எப்படி வளருது ஆ இப்போ பரவால்லியா ம் அப்போது இனிமேல்ட்டு இதுவே நம்ப வாங்கிக்கலாமா அப்போது நான் உங்களுக்கு அப்போ நான் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா என்னோடைய பயிர்களை ஆ அப்போ சரி நீங்களே பார்த்துக்குங்க எல்லாம் நான் உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன் ஆ சரி நான் வர ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் வரேன் இல்லைனா நீங்களே பார்த்துக்குங்க கொஞ்சம் ஆ ஓகே ஆ தேங்க்யூ தேங்க்யூ